எங்கள் நீர் நிலையத்துல பார்த்திங்கன்னா நீர் நிலையம்லாம் நிறையா இருக்குங்க இங்கேலாம் பார்த்திங்கன்னா வெட்டாறு வெண்ணாறு பாமணி ஆறுன்னு ஆறுலாம் நிறையா ஓடிக்கிட்டிருக்கு நீர் நிலையனு பார்த்திங்கன்னா இங்கே வந்து சுற்றுலா பயணி எங்கள் ஊருக்கு பக்கத்தில் முத்துபேட்டைனு ஒன்று இருக்குங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா போட்டு சவாரி எல்லாம் இருக்குது மீன்லாம் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும் மீனை வந்து என்ன பண்ணுவாங்க கூட கூடையாக வந்து ஏலம்லாம் விடுவாங்க போய் நமக்கு எவ்வளோ மீன் வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு வரலாம் இங்கே வந்து வறட்சி வெள்ளம் அதெல்லாம் இல்லைங்க இங்கே வெள்ளமெல்லாம் வந்து வந்து ரொம்ப வருடம் ஆகுது தொண்ணூற்றி ரெண்டாவது வருடம் வந்து வெள்ளம் அதுக்கப்பறம் வெள்ளம்லாம் இங்கே வரலை அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அணையில் வந்து எல்லாரும் போய் கொண்டாடிகிட்ருப்பாங்க சுற்றுலாலாம் அங்கே தான் வருவாங்க அந்த முத்துப்பேட்டையில் அது ஒரு அலையாத்தி காடு அங்கே நீர் நிலையம் இருக்குது தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஏரியை சுற்றுலா பயணமாக செஞ்சுகிட்ருக்காங்க சுற்றி வந்து பார்த்துட்ருக்காங்க அங்கே வந்து போட்டெல்லாம் வைக்க போகிறதா சொல்லிக்கிட்டிருக்காங்க எங்கூரில் இதுதாங்க இருக்குது